ஹலோ பன்னண்டு பத்து மட்டுங்களா

ஆ ஆமாம்ங்க எங்குளுக்கு டெய்லி கடைக்கி ரெண்டு கிலோ ஆரெஞ்சி ரெண்டு கிலோ ஆப்பிள் ரெண்டு கிலோ கொய்யா வேணும் அதனால்தான் சரி ஃபோன் பண்ணா அது என்ன ஃப்ரெஷாக இருக்குதா இல்லை நேற்று வந்ததா இன்னக்கு வந்தது இதுலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கறதுக்காகதான் டெய்லி கடைக்கி வேணுங்களா அதனால்தான் கேட்கறங்கு சொல்லுங்க

சரி ஆ கொய்யா மாதுளம்பழம் அதில் ரெண்டு கிலோ

எத்தினி ரேட்டுங்க சரி சரி

ம்

ம் எங்களுக்கு அந்த ஃப்ரெஷாக இருக்கிறதுதான் வேணும்ங்க ஏன்னா கிராமத்து பகுதி ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை ஆ கொய்யா நீங்கள் அது மட்டும் அனுப்பினா போதும் ஆமாம்ங்க டெய்லி வேணுங்க கடைக்கி வேணுங்க எங்களுக்கு ஒரு ஒம்பதுலேந்து பத்து கிலோகுள்ளே கொண்டு வந்தா போதும்ங்க

நான் அங்கே வந்து வர முடியாதுங்க நான் கடயை விட்டுபோட்டு வர முடியாதுங்க நீங்களே அனுப்ச்சிவிட்டா பரவாயில்ல

ஆ நான் ஃபோன்ல பண்ணிக்கிறோம் ம் ஆ கொடுக்கறேன் ஹலோ பேர் ராமாயி அம்மாள் அண்ணாநகர் மங்களா புதூர் மாரியம்மன் கோவில் வீதி எண்பத்தி எட்டு எழுபது இருபத்தி ஏழு சைபர் ஒன்று முப்பத்து ஒம்பது ஆ சேரிங்க ஆ சொல்றேன் ஆ டெய்லி ஒரு ரெண்டு கிலோ அனுப்பிச்சா போதும் ஆ சேரிங்க ஆ சரிங்க